ஹலோ சார் நான் மேல வீதி திருவாரூர்லிருந்து பேசறேன் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் ஃபுட் வரவே இல்லை பக்கெட் சிக்கன் பிரியாணி க்ரில் சிக்கன் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஃப்ருட் சாலட் ஹல்வா இந்த வெரைட்டியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆறு கிலோமீட்டரில் தான இருக்கோம் இருபது நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருக்கலாம் இது வரை டெலிவரி ஆகலை டெலிவரி பாய் இந்த பக்கம் வரவே இல்லை ஆனால் எனக்கு டெலிவரி செய்யப்பட்டமாதிரி மெசேஜ் வந்திருக்கு இது எப்படி சார் நடக்கும் லொக்கேஷனா லொக்கேஷன்லாம் கரெக்ட்டாக தான் சார் கொடுத்துருக்கேன் ஆனாலும் எனக்கு ஃபுட்டு வரவே இல்லை என்னனு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார் எனக்கு வேலை இருந்ததினால சமைக்க டைம் இல்லைனு தானே ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்களா அப்படியே டெலிவரி ஆகாமல் எப்படி சார் எங்களுக்கு வந்துட்டு டெலிவரி ஆன மாதிரி மெசேஜ் வருது எங்கே தப்பு நடந்திருக்குனு எனக்கு ஒன்றும் புரியலை அது மட்டும் இல்லாமல் தவறுதலாக வேறு எங்கேயோ டெலிவரி பண்ணிட்டாங்களானு எனக்கு சந்தேகமாக இருக்குது எவ்வளவு நேரமாக சார் செக் பண்ணுவீங்க கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணி சொல்லுங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களுக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும் நேரத் நேரத்துக்கு கொடுக்க முடியாமல் இருக்கேன் குழந்தைகளாம் பசியில் அழுவுது என்ன சார் சொல்லுறீங்க அலட்சியமாக பேசுறீங்க அது அப்படியே இருக்கட்டும் வேறு எங்கயோ டெலிவரி ஆனமாதிரி சொல்லுறாங்க இப்போ எனக்கு என்ன வேணும்னா இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் எனக்கு சாப்பாடு வரணும் சார் இப்போ நான் ஆர்டர் பண்ணினதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிகிட்டு எனக்கு அனுப்பி வையுங்க அந்த டெலிவரி பாயை என்னன்னு ட்ரேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு இன்னும் இருபது நிமிஷத்தில் இங்கே ஃபுட் வரணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பக்கெட் சிக்கன் பிரியாணி க்ரில் சிக்கன் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஃப்ருட் சாலட் ஹல்வா இது எல்லாமே வேணும் குவான்டிட்டி பக் பக்கெட் சிக்கன் பிரியாணி ஒரு பக்கெட் க்ரில் சிக்கன் ரெண்டு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெண்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெண்டு ஃப்ருட் சாலட் ஒன்று ஹல்வா ஒன்று அவ்வளோ தான் சார் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி பண்ணுங்க சார் குழந்தைங்கள்லாம் இருக்குது நாங்க தான் பசி தாங்க முடியும் குழந்தைகளாலெலாம் எப்படி தாங்க முடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டெலிவரி பாய்கிட்டேயும் கொஞ்சம் வார்ன் பண்ணுங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கம்பிளைன்ட் நான் லாஸ்ட் வீக்கில் கொடுத்துருந்தேன் அப்போவும் இந்த மாதிரி தான் எனக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு டெலிவரி ஆகலைனாலும் பரவாயில்ல வேறு எங்கேயாவது தவறுதலாக டெலிவரி ஆகிருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு எனக்கு இப்போது இருபது நிமிஷத்தில் எனக்கு ஃபுட் வரணும் சார் இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுட்டு வந்த மாதிரி மெசேஜ் வந்தது என்ன பண்ணுவீங்கனு எனக்கு தெரியலை நீங்கள் கம்பளைண்ட்டாக ரைஸ் பண்ணி அதுக்கான ஆக்க்ஷன் எடுங்க சார் ஒகே சார் தேங்க்யூ ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் தேங்க்யூ